சார் வணக்கம் சார் நான் நம்ப நான் லவன்த்து ஸ்டாண்ட்ரட் ஏ செக்ஷனில் இருக்கேன் சார் பேர் வந்து ராமு இது போல ஐடி கார்டு வந்து மிஸ்ஸாகிட்டு சார் அது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களை போய் பார்க்க சொன்னாங்க சார் க்ளாஸ் சார் ராஜேஷ் சார்

சார் இதை மாதிரி இது பை சைக்கிளில் வந்துட்டுருக்கும் போது எங்கேயோ விழுந்துட்டு சார் பேக்கில் தான் வச்சுருப்பேன் ஜிப் ஒழுங்காக மூடுலை போல் இருக்கு எங்கேயோ விழுந்துவிட்டு நானும் தேடிப்பாத்தேன் போகிற வழியில காணும் கிடைக்கல சார் ஓகே ஓகே சார் சரி சார் நான் சார்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் அவங்க தான் போய்விட்டு நீ வந்து நேராக போய் ப்ரின்ஸிபல்லை பார் அப்படின் சொன்னாங்க உங்களை பார்க்க நான் ஆஃபிஸ் வந்தேன் ஆனால் நீங்கள் இல்லை அதுக்கு

சரி சார் அதான் ஐடி கார்டு இல்லாமல் க்ளாஸு உள்ளயும் விட மாட்டுறாங்க நீ போய் ஃபஸ்ட்டு ஐடி கார்டை வாங்கிட்டு வா அப்படின் சொல்லி சரி நீங்கள் வர வரையும் வெய்ட் பண்ணலாம் அங்கே கேட்டதுக்கு நீங்கள் இப்பதிக்கு வர மாட்டிங்க வேணா நம்பர் இருக்கு சார்கிட்ட ஃபோன் அடிச்சி பர்மிஷன் கேட்டுக்கோ அப்படின்னு நம்பர் கொடுத்தாங்க அதனால் தான் சார் கால் பண்ணேன்

சரி சார் ஓகே சார் நீங்கள் எப்போ சார் வருவீங்க சரி சார் நான் உங்கள் இப்போ போய் டெம்ப்பரவரியாக வாங்கிட்டு நான் க்ளாஸ் சார்கிட்ட போய் கொடுத்துட்டு நீங்கள் போ நீங்கள் சொன்னதை சொல்கிறேன் சார் அதுக்கப்புறம் நான் வந்து நான் ஈவினிங் வந்து உங்களை நேரில் பார்த்து சைன் வாங்கிகுறேன் சார் ஓ ஓகே சார் தேங்க் யூ சார் தொந்தரவு எதுவும் பண்ணல மன்னிச்சிடுங்க சார் ஓ ஓகே தேங்க் யூ சார்